ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்நூத்தி நாற்பத்தி ஒன்று ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி நாநூற்றி பத்து அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நாநூற்றி எண்பது மூணு லட்சத்து இருபத்தி ஒராயிரத்தி ஐம்பத்து ஒன்று எட்டு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று